சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ம்ஹூம்

சார் வீடு இருக்கு சார் என்ன மாரி வீடு வேணும் உங்களுக்கு ஆஹான்

சரிங்க சார் இருக்கு அதான் சார் சிங்கிள் சிங்கிள் பெட்ரூமு ரூமு ஹாலு கிட்சனு பாத்ரூமு எல்லாம் அட்டாச் இருக்கு சார் தண்ணிலாம் நல்லா இருக்கு சார் காவேரி தண்ணி வருது நார்மல் போர்வல் தண்ணியும் இருக்கு அதான் ரெண்ட்டு வந்து த்ரீ தௌசண்ட் சார் ஆ அட்வான்ஸு முப்பதாயிரம் வாட்ரு வாட்ரு பில்லு வந்து இரநூத்தி ஐம்பதுரூபா ஆவுது சார்

ஆ சார் இருக்கு இருக்கு நல்ல ஸ்கூல்லாம் இருக்குது ஒன்றும் தொந்தரவு இல்லை கரண்ட்டு பில்லு அது என்னா வருதோ அதை நீங்கள் க்ளியர் பண்ணிக்கணும் சார் எல்லாம் எல்லாம் இருக்கு சார் எல்லாம் பெஸ்லிஸ்ட்டும் இருக்கு சார் பக்கத்தில் பஸ்ஸ்டாண்டு இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லா வசதியும் இருக்கு சார் ஒன்றும் தொந்தரவு இல்லை நீங்கள் வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸு பண்ணுங்கள் நீங்கள் நெக்ஸ்ட் மன்த்லேந்து கண்ட்டினியூ பண்ணிக்கங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் நன்றி சார் வாங்க சார் ஓகே சார்